ஒரு நாள் கம்பெனியில வேலை பார்த்துட்டுருக்கும்போது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய சண்டை நடந்துச்சு ஆனால் அந்த சண்டையில் வந்து என் மேல்தான் தப்பு இருக்கு அதில் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக காமெடியாக பேசினேன் அவளுக்கு எப்படி அவள் எப்படி சொல்லுறது அவள் சால்வானால் கோ கோவத்தை அவள் என்ன பண்ணால் அவள் கோபம் குறையும் அப்படிங்கிறமாரி அவளை அவளிடம் பேசி காமெடி பண்ணுறது அந்தமாதிரி நிறைய பண்ணி அவளை காமெடி பண்ணி அவளை சிரிக்க வச்சு அவளை கன்விண்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்போயும் அவள் ஆனால் கன்விண்ஸ் ஆகலை அப்புறம் நார்மலாக நம்ப பேசுவோம்ல நார்மலாக பேசிட்டுருக்குற மாரி பேசி கன்விண்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன் அவள் வந்து அதுலையும் கன்விண்ஸ் ஆகவில்லை அப்புறம் அவளிடம் என் மேலேதான் தப்பு இருக்குறதனால அவளிடம் வந்து ஸாரி டி நான் செஞ்சது தப்பு தான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுலையும் அவள் கன்விண்ஸ் ஆகலை சரி வேறு எதாச்சும் வேறு டாபிக் எடுத்தால் அவள் கன்விண்ஸ் ஆவாள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டாபிக் எடுத்து பேசினேன் அப்போ பேசிட்டுருக்கும்போது அவள் லவ் மேட்டரு வீட்டு விஷயம் அந்தமாதிரி நிறைய டாபிக் எடுத்து பேசினேன் அப்போயும் கன்விண்ஸ் ஆகலை சரி விடு வேறு இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவள் இப்போ கோவத்தில் இருக்கா இனிமேல் அவளை நாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் திரும்ப கொஞ்சம் இரண்டு நாள் கழித்து போய் விட்டு அவளிடம் நார்மலாக பேசினேன் ஸாரி டி என் மேல் தான் தப்பு இருக்கு நான் அன்னக்கு அப்படி பண்ணிருக்க கூடாது அது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸாரி சொன்னேன் சரி ஒரு டூ டேஸ் கழிச்சு அப்புறம் பேசுனதும் அப்புறம் நார்மலாக அஸ்யூஷ்வல் எப்பொழுதும் போல் பேச ஆரம்மிச்சிட்டோம்